நான் கார்த்திகை தீபத்தன்றைக்கி சு கோவில் கிரிவலம் சுற்றி வரும் போது கடையில் விற்கிற பொருட்கள் சாமி படங்கள் ஐஸ்க்ரீம் அது எல்லாம் நாங்கள் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவோம் நாங்கள் ஃபேம் குடும்பத்தோடய எல்லோரும் போகும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் அதனோடய நினைவு இடத்தில் படங்கள் பிடிச்சி ஃபோனில் ஜாலியாக என் ஜாலியாக விளாடிட்டு இருப்போம் குழந்தைங்க கேட்குறத வாங்கி கொடுத்துட்டு ஜா ஏ ரொம்ப சந்தோஷமாக போகும் அந்த நாள் பக்கத்துலேயே சர்ச்சு இருக்கிறதுனால அங்கேயும் போயிட்டு பார்த்துட்டு சு பார்த்து சுற்றி பார்த்துட்டு வருவோம் நாங்கள் அருணாச்சலேஸ்வரர் டெம்பிள் கோவிலுக்கு போகும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துது ரொம்ப நாள் கழித்து போகிறதுனால நாங்கள் சாமியை பார்த்து கும்பிட்டு வந்தோம் கும்பிட்டு வந்தப்பிறகு அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா வெளிநாட்லேருந்தெல்லாம் வந்திருந்தாங்க அவங்களெல்லாம் பார்க்கும் போது நம்ம இவ்வளோ நாளாக வராத இருந்தோம் அவங்களாம் எவ்வளோ பேர் வந்து போயிட்டு இருக்கிறாங்களே அப்படின் சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு இருந்தாலும் அந்த நேரத்தில் சந்தோஷமாக இருந்துச்சு என் குழந்தையோட போகும் போது நாங்கள் அங்கே இருக்கும் சாமிப்படங்கள் குழந்தைக்கி வேண்டியது எல்லாம் வாங்கி சந்தோஷப்பட்டோம் சந்தோஷப்பட்டுட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற கடல்கரைக்கு போயிட்டு கப்பலில் போயிட்டு கப்பலில் போயிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டோம் சந்தோஷப்பட்டுட்டு இந்தமாரி போனதே இல்லை போயிட்டு சந்தோஷப்பட்டுட்டு வந்து நாங்கள் பொருட்கள்லாம் வாங்கிக்கிட்டு உடைகள் எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க நாங்கள் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம்